பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து வெப்பநிலை வந்து தற்போதைய வெப்பநிலை வந்து அதிகமாக உள்ளது இப்போ வந்து அதிகம்தான் வெயில் இப்போ வந்து அதிக வெயில் அடிச்சுட்ருக்கு பெரம்பலூரில் வந்து மழை வந்து இந்த வருடம் மழை வந்து அதிகம் இல்லை இந்த மழை இல் இல்லாததால் விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் அதிகம் வரல அந்த பயிர் வந்து எல்லாம் நாளும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் நஷ்டம் தான் இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருந்ததால் வெயில் தான் அதிகமாக இருக்குது மழை வந்து அதிகமாக இல்லை பனிநாளில் ஓ ஒ நான் எப்போதும் வருஷா வருஷம் இருக்கிற நார்மல் குளிர் இருந்துச்சு வறட்சியாக தான் இந்த வருடம் வந்து இருந்தது வரட் இந்த விவசாயம் வந்து சோளம் பருத்தி பருத்தி போட்டோம் சோளமும் வந்து மழை இல்லாததால் அந்த விளைச்சல் வராமல் பயிர் வந்து சின்னதுலேயே வந்து ரொம்ப காய்ச்சலில் காய்ச்சல் பாடாக இருக்கவும் மழை இல்லாமல் ரொம்ப காஞ்சு வறண்டு போயிருக்கவும் அது வந்து விவசாயம் குந்திடிச்சு சோளம் வந்து அப்படியே குந்திகிச்சு க கீழே அதாவது சின்னதாகவே அப்படியே இருக்குது அதுதான் வளர வளரவும் இல்லை அதுக்குள்ளே விளைச்சலும் எங்களுக்கு இல்லை இந்த வருடம் வந்து விவசாயம் வந்து மழை இல்லாமல் இருக்கிறதால நஷ்டம் தான் பருத்தியும் அப்படி தான் சோளம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருச்சி பருத்தியும் அதேமாதிரி விவசாயமும் கம்மி விளைச்சலும் இல்லை அதுக்கேற்ற வந்து ரேட்டும் அவங்க சொ ரேட்டும் கிடையாது பருத்திக்கு உள்ளது அளவும் இல்லை அதுலேயும் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் வந்து பாதிக்கத்தான்பட்டிருக்கு நான் எப்போதும் பருத்தி மழை இருந்துச்சுன்னா நார்மலாக அந்தந்த தருணத்தில் வந்து களை வெட்டுறது யூ யூரியா பொட்டாஸு விளைச்சலுக்கு அடிமட்டம் இது இதுமாதிரிலாம் போடுவோம் மழை இருந்தால் அது இன்னும் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை இல்லாததால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருந்த காசைதான் போட்டு அப்படியே அந்த நிலத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த நிலம் அந்த செலவே நாங்கள் செலவுப் பண்ண வந்து காசே எங்களால் வந்து எடுக்க முடியாது இந்த மழை இல்லாததால் நாங்கள் கையில் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த காசை வச்சு அடிமட்டத்திலேருந்து நாங்கள் ட்ரக் உழுதது ட்ரக் விட்டு உழுவுறது அதுக்கு நாங்கள் காசுக் கொடுத்து அதுக்கு அப்புறோம் வந்து தான் விவசாயம் பண்ணுறோம் அதையும் கா காசு போட்டு இதெல்லாம் பைசா நாங்கள் எங்களுக்கு உள்ளது கையில் இருக்கிறத வச்சு நாங்கள் வாங்கி போட்டு தான் பண்ணுறோம் அந்த அதனுடைய வருமானம் கூட இந்த மழை இல்லாததால் வறட்சியாக இருக்கிறதால எங்களுக்கு வரலை விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கி இப்போ ஒரு சு இப்போ ஒரு சூழலில் வந்து வெயில் வந்து அதிகமாக தான் அடிச்சுட்ருக்கு வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது